இப்போ வந்து எல்லா மதமும் ஒன்று தான் உயர்ந்தது தாழ்ந்தது எந்த மதமும் கிடையாது அதனாலே வந்து நான் சொல்லப் போவது என்னான்னால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து ஹிந்துக்கு வந்து நம்ம வந்து நாலு பண்டிகை என்ன எத்தனை பண்டிகை வேணாலும் நம்ம கொண்டாடலாம் நம்மளுக்கு வந்து தீபாவளி வருது பொங்கல் வருது அடுத்தது வந்து ஆயுத பூஜை அப்புறோம் வந்து வேறு என்ன வருதுன்னால் வ இது பிள்ளையார் சதுர்த்தி வரும் நிறையா நம்மளுக்கு ஹிந்துவில வரும் முஸ்லீமுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ரெண்டே பண்டிகை தான் அந்த ரெண்டை வச்சு அவங்க ஜாலியாக கொண்டாடுவாங்க பக்ரீத்து ரம்ஜானு ரம்ஜான் அன்றைக்கி நம்ம தெரு ஃபுல்லாக பிரியாணி தான் ஃப்ரெண்டு அவன் இன்றைக்கி ஃபோன் அடிக்கிலைனாலும் அவனே வந்து ஃபோன் அடிச்சு வா மாப்பிளை உனக்கு பிரியாணி இருக்குது வந்து சாப்பிடு வா வீட்டுக்கு வாங்குவான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ பக்கெட் ஃபுல்லாக அவன் தான் கொடுப்பான் வேறு யாரும் அவ்வளோவா நம்மளுக்கு கொடுத்ததும் கிடையாது ரம்ஜானுக்கும் அது மாரி தான் அவனே வந்து கொடுப்பான் அவனே வந்து வாங்கிட்டு போவான் அதை மாரி கிறிஸ்டீனும் அதை மாரி தான் அவர்களுக்கு ரெண்டு புனித வெள்ளி நியூ இயர் புனித வெள்ளியில அவங்க வந்து எல்லோரும் வந்து வாங்க எங் கிறிஸ்மஸ் இவங்க கிறிஸ்மஸெலாம் வந்து எல்லோரும் வந்து ஒன்றா வாங்க எல்லாம் வந்து ஜாலியாக பேசலாம் புனித வெள்ளிக்கும் அது மாரி தான் அவங்க வந்து எல்லாம் வீ வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க வாங்க உள்ளே வந்து நீங்கள் கேக் வெட்டலாம் வாங்க பன்னெரெண்டு மணிக்கு ஜாலியாக இருக்கும் அப்படிங்குவாங்க நம்மளும் போனமுன்னால் போய் அவங்க வேறு மதம் எதுவுமே பார்த்ததே கிடையாது நம்பளை ஒன்றா பக்கத்தில் நிற்க வச்சு கேக்கு வெட்டி இந்தாங்க சாப்பிடுங்க நீங்களும் உங்களுக்கு ஏன் நான் கொடுக்குறோம் இந்தாங்க ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வைப்பாங்க நம்பளும் அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டோம்னா நம்மளும் அவங்க வீட்டுக்கு நம்ப வீட்லேருந்து அவங்க வருவாங்க நம்ப அவங்க வீட்டுக்கு போவோம் அதுதான் நம்ம வந்து ஒற்றுமை எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தால்தான் எல்லாம் வாழ்க்கையே இது ஒன்றாவும் அப்படின்னு வந்து ஜாலியாக இருந்து பேசுகிறோமா ஜாலியாக இருக்கணும்